ஆமாம் உணவு பண்ண சமைக்கிறதுக்கு உணவு பாத்தரம் அதாவது பானை அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கனா குழம்பு வைக்கிறதுக்கு குழம்பு சட்டி அடுத்து எடுத்துக்கிட்டிங்கனா தோசை சுடுறதுக்கு தோசை கல் அடுத்து இட்லி பானை இட்லி ஊற்றுறத்துக்கு அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கனா உங்களுக்கு வந்து தோசை ஊற்றுறதுக்கு இந்த இது குழி பணியாரம் சட்டினு ஒன்று இருக்குல அது குழி பணியாரம் குழி பணியாரம் மாவு ஊற்றி அதில் குழி பணியாரம் மாதிரி செய்கிறது சட்டி வைக்கிறதுக்கு ஒரு பாத்தரம் தனியாக சட்டி சாம்பார் வைக்க தனி சட்டி அதுக்கு சாம்பார் கரண்டி சட்டி கரண்டி எப்படியும் ஒவ்வொரு தண்ணி குடிக்கிறதுக்கு டம்ளரு சொம்பு அடுத்தது வந்து வந்து என்ன கேட்டிங்கனா திரும்பி பாத்தரம் வந்து உங்களுக்கு இது இட்லி பானை இருக்கே அதில் வந்து மூணு வகையான இட்லி பானை செம்பு இருக்குது சில்வர் இருக்குது பித்தளை இருக்குது இப்படி வச்சுப்பாங்க இப்படி வைக்கிற காலக்கட்டத்தில் அந்த இப்போ இது மட்டன் செய்கிறத்துக்கு தனியாக பாத்தரம் வச்சுருப்பாங்க போய் வச்சுருக்கும்போது நல்ல மாதிரியான பாத்தரங்களை தொடர்ந்து வச்சுக்கிட்டு அவங்க சமைப்பாங்க